மலையனூருக்கு போவோம் பக்கத்தில் எங்கள் கோயில் இருக்குது குல தெய்வக் கோயில் அங்கே போய்விட்டு மலையனூர் அந்த மலையனூருக்கு வந்து அமாசை ஆனால் மா மாதத்துல ஒரு நாள் அமாவாசை மலையனூர் போவோம் சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வேண்டுதல் எதுனால் இருந்தால் மொட்டை அடிச்சுக்கின்னு காது குத்திக்கின்னு அப்படி சொல்லிட்டு வருவோம் எல்லாேரும் கும்பலாக எங்கள் சொந்தபந்தங்கள் அதாவது உறவினர் எல்லாேரும் வருவோம் சாமி பார்ப்போம் அங்கே வந்து கிடா வெட்டி பொங்கல் பொங்கல் வைச்சு பிரியாணி போடுவாங்க எல்லாம் சாப்பிட்டு வருவோம் அப்புறம் என் ஃப்ரண்ட்ஸுங்களும் இருந்தாலும் கூட்டுன்னு போவோம் ஊஞ்சல் ஆடுவாங்க சாமிக்கு வந்து ஊஞ்சல் தாலாட்டு பாடுவாங்க அப்போது வந்து வழிபாடை பார்த்து மக்கள் மேல் வந்து சாமியெல்லாம் வந்து குறி குறி சொல்லும் நாங்கள் விரும்பி எல்லாேரும் நல்லா கேட்போம் எல்லாேரும் சந்தோஷமா இருக்கோம் மாசத்துல ஒரு நாள் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப பெரிய கடைங்கள் கடைத் தெருவெல்லாம் நிறைய இருக்கும் கடைத் தெரு சுற்றிப் பார்ப்போம் கடையிலே எதுனால் தேவையான பொருட்கள் திங்க்ஸு எல்லா வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் எங்களுக்கு பிடிச்சா மாரி ஜாலியாக விளையாட்டு பொருள் எதுனால் இருந்தால் விளையாடுவோம் பசங்களெல்லாம் கூட்டுன்னு போய்விட்டு அவங்களுக்கு எதனால் ஸ்நாக்ஸ்ஸு அவங்களுக்கு பிடிச்சா மாரி விரும்பிய பொருட்கள் எல்லாம் சுற்றி காமித்து எல்லாம் ஒரு அந்த ஒரு நாள் எங்கள் குல தெய்வக் கோயிலில் கூட நாங்கள் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அதுக்கடுத்து எங்கள் நெ வேண்டுதலை நிறைவேற்றிட்டு எங்களுக்கு என்ன வேண்டுதலோ அடுத்த முறை அடுத்த மாதம் வர மாரி வேண்டிக்கின்னு சாமியாண்ட கும்பிட்டுட்டு வருவோம்